ஹலோ ஆ ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்கபா பொன்னியின் செல்வனாப்பா ம் இருக்குது ஐடி கார்டு இருக்கா ம் எந்த டிப்பார்ட்மெண்ட்பா நீ பிகாமா இல்லைப்பா ஐடி கார்டு மஸ்ட்டு எந்த டிப்பார்மண்ட்டில் இருந்தாலும் ரூல்ஸ் அதுதான் ஐடி கார்டு வேணும்ப்பா ஐடி கார்டு இப்போ இல்லைங்களா ஐடி கார்டு இல்லைங்களா நீங்கள் ஒன்று பண்ணுங்க டிப்பார்ட்மண்ட் போய்விட்டு டிப்பார்ட்மண்ட்டில் போய்விட்டு ஹச்சோடி டியூட்டர்கிட்ட சைன் வாங்கிவிட்டு ஹசசோடி டியூட்டர்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் சைன் வாங்கிட்டு ரெண்டு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே வந்து புக்கு எடுத்துக்கலாம் மு இப்போதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்களா இல்லை ரெண்டு மூணு டைம் எடுத்துகிறீங்களா ஃபஸ்ட் டைமுங்களா ஆ ம் ம் ஓகேப்பா ஓகேப்பா அது இல்லைப்பா ஐடி கார்டு இருந்தால்தான் இங்கே தரணும் ரூல்ஸு ஒரு வேளை அப்படி இல்லை ஒன்றுல்ல நீங்கள் போய் உங்க ஹச்சோடிகிட்டயும் டயூட்டர்கிட்டயும் சைன் வாங்கிட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ ஆமாம் ஹச்சோடிகிட்டயும் டியூட்டர்கிட்டயும் சைன் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்துவிடுங்க இங்கே வந்து நிறைய புக்கெல்லாம் இருக்குது யாரும் வரமாட்டேட்ங்றாங்க மேக்சிமம் உங்க டிப்பார்மண்ட்லருந்து யாருமே பசங்கள் வர்றதே இல்லை இப்போ நானே பிகாம் டிப்பார்ட்மண்ட்லருந்து நீதான் ஒரு பையன் புதுசாக வரானே அப்படின்ட்டு ஆச்சிரியமாக இருக்குது நிறைய பேருத்த வந்து படிக்க சொல்லுப்பா ஃபிரீயாக தானே லைப்ரரியெலாம் இருக்குது நிறைய புக்ஸெல்லாம் இருக்குது யாருமே வரமாட்டேன்கிறீங்க

ஆ ஆ ஓகேப்பா அது ஓகேப்பா இல்லை யாருமே வரமாடேட்கிறாங்க உன் டிப்பார்மண்ட்லேயே இப்போதான் புதுசாக பிகாம்லிருந்து நீதான் ஒரு பையனே வந்திருக்க ஆ இல்லை சொல்லி வரவைங்க யாருமே வந்து படிக்கிறது நல்லதுதாப்பா ம் மேக்ஸிமம் வந்து நிறையா பசங்களுக்கு சொல் உன் ப்ரெண்ஸுக்கு ரெஃபர் பண்ணு வந்து படிக்க சொல் இல்லைனா நான் வேணால் உங்கள் ஹெச்சோடிக்கிட்டே வேணால் சொல்கிறேன் படிக்க ஈவினிங் டைமில் சும்மா வந்து பாருங்க யாருமே வரமாட்டேட்கிறிங்க உங்கள் டிப்பார்மண்ட்லிருந்து இது நீ ஒன்று இல்லைப்பா நீ போய்விட்டு ஹச்சோடிகிட்டையும் டியூட்டர்கிட்டையும் சைன் மட்டும் வாங்கிட்டு இப்போ பொன்னியின் செல்வன் தானே ஆ சரி சரி ம் ம் ம் சரிப்பா நீ சைன் வாங்கிட்டு வாப்பா சைன் வாங்கிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வாப்பா ஆ ஆ அது எடுத்துக்கலாப்பா அது பிரச்சின இல்லை ஆ ஆ ஆ ஓகே நீ வந்துடு ஆ சைன் வாங்கிட்டு வாப்பா ஆ ஓகேப்பா ஓகேப்பா ஓகே ஆ